எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா முழுக்கு கடை அங்கே பார்த்திங்ன்னா ராட்டினம் போடுவாங்க அங்கே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்சோடு அங்கே போய் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அங்கே பார்த்திங்ன்னா நிறைய ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸெலாம் போடுவாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்ன்னா ஐஸ் கிரீம் காலிஃபிளவர் சிப்ஸ் இதெலாம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்சோடு சாப்பிடுவோம் அப்புறம் ராட்டினத்தில் ஏறுவது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நான் விளையாடுன்னு நினப்பேன் ஆனால் அதில் ஏறும் போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கும் அப்புறம் அங்கே வீட்டில் உள்ள பொருட்களெலாம் நிறையா விற்பாங்க வீட்டுக்கு என்னெனா தேவைப்படுமோ அந்த பொருளெலாம் இருக்கும் அப்புறம் கிளாத்தும் அங்கே விற்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்கும் அப்புறம் பார்த்திங்ன்னா மயிலாடுதுறைங்கிறது சிவனோட ஒய்ஃப் அவங்க வந்து மயில் அவதாரம் எடுத்து அவங்க அங்கே வந்ததுனால்தான் அந்த ஊருக்கே மயிலாடுதுறைங்கிற பேர் வந்திருக்கு அப்புறம் மயிலாடுதுறையில் பார்த்திங்ன்னா ஞானாம்பிகைங்கிற மகளிர் காலேஜ் இருக்குது அங்கே வந்து பெண்கள் மட்டும் படிக்கிற காலேஜ் அந்த மாவட்டத்திலயே பெண்களுக்கு மட்டும் படிக்கிற கல்லூரியாக அது மட்டும்தான் இருக்குது அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸெம் முக்கால்வாசி பேர் லேடிஸ்தான் இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஜென்ஸ் இருப்பாங்க அந்த எஜிகேசனுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எதுன்னு பார்த்திங்ன்னா இங்கிலீஸ் இங்கிலீஸ் டிப்பார்ட்மன்ட்தான் அங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பான டிப்பார்மன்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் காலேஜ் பசங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க பண்ணுற டீச்சிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தவிர வேறு என்னெனா அங்கே கோயில் மயிலாடுதுறை கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆன கோயில் நிறைய இருக்குது அதில் வருடம் வருடம் திருவிழா கொண்டாடப்படும்